ஏங்க ஆ பூக்கடைக்காரங்க பேசுறிங்களா ஆ எனக்கு கல்யாணத்துக்கு ப எங்கள் பையனுக்கு கல்யாணம் அதான் திங்கக்கிழம அடுத்த அடுத்த வாரம் அதுக்கு பூ டெக்கரேஷன் பண்ணும் ஆ என்னா விலையில கட்டி செஞ்சித் தருவீங்க

ஆ ஆ ஆ சரி மண்டபத்துக்கு மட்டுன்னா எவ்வளோங்க முடியும் டெக்கரேஷன் பண்ணிக் கொடுக்க ஆ மஞ்ச சம்மந்திப் பூ கலரு எதாவது செஞ்சிருக்கணும் கனகாம்பரத்தில் கொஞ்சம் கலந்த மாரி வச்சுக் கொடுங்க டெக்கரேஷனு ஆ ஆ அப்புறம் வீட்டுக்கு வந்து செய்யணுன்னா எவ்வளோங்க முடியும் எவ்வளோ வரும் என்ன கலரில் வச்சுருக்கீங்க பூவு ஆ சரிங்க பந்தல் பந்தலில் பந்தலில் தாங்க மின் போஷன் உள்ளலேந்து பந்தல் வரையும் செஞ்சித்தரணும் ஆ ஆ

புதுப் பூவு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சிக் கு தர் தரணுங்க

சரிங்க சரி சரி சரி